நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி தமிழ் நாடுன்னாலே தமிழ் மொழி தான் அதிகமாக பேசுகிறது தமிழ் மொழி தான் மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க வந்தாலுமே மற்ற மொழிகள் பேசுனாலுமே அதிகமாக பேசப்படுறது வந்து தமிழ் தான் இப்போ நம்ம பெரம்பலூர்லையே வந்து நிறைய பேர் வெளியூர்லையே வந்து நிறைய பேர் வெளியூர்லருந்துலான் வந்து படிக்கிறாங்க வேலைக்கு செய்யறாங்க எப்படி சொல்லுறது பீஹார்லருந்து அது மாதிரி நார்த் சைட்லருந்து வறவங்க கேரளா அந்த மாதிரி வெளி ஊர் வெளி மாநிலங்கள்லந்து வந்து அதாவது வேறு மொழி பேசுகிறவங்களும் வந்து படிச்சிட்டுருக்காங்க வேலைக்கு செய்யற சில வேலை செய்யலாம் வராங்க ஆனாலுமே அதிகமாக பேசப்படுற மொழின்னா அது வந்து அநம்ம தமிழ் மொழி தான் இதில் வந்து எப்படின்னா இப்போ வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் தமிழ் கற்றுப்பாங்க அவங்க கூட படிக்கிற நம்மளும் வேலை செய்யற நம்மளும் அவங்களோட மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுபோல்ல மொழியை வந்து தெரிஞ்சிக்கணும்ல அவங்களும் அவங்க இங்கேயே படைச்சு இங்கேயே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்குமே தமிழ் தெரிய ஆரம்மிச்சிவிடும் அவங்களுமே தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்மிப்பாங்க அப்புறம் அவங்களுமே தமிழ் பேச ஆரம்மிச்சிவிடுவாங்க அவங்க தாய்மொழி வேறையாக இருந்தாலுமே அவங்களுமே இங்கே இருக்கிறனால நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கேட்டு அவங்களுமே தமிழ் கற்றுக்க ஆரம்மிச்சிவிடுவாங்க அது மாதிரி நம்மளுமே அவங்களோட மொழியை கொஞ்ச கொஞ்சமாக புரிஞ்சு நம்மளுமே அவங்களோட மொழியை கற்றுபோம் கற்த்துப்போம் தெரிஞ்சிப்போம் கத் அந்த அளவு கற்றுக்களானாலும் ஓரளவு தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இப்போ தமிழ் மொழியோட தாக்கம்ன்னா அதான் அவங்க வந்து வெளியூர்லருந்து வந்தாலுமே நம்ம மொழியும் நம்ம மொழி ஓரளவுக்கு தெரிஞ்சாதானே அவங்க நம்ம ஊரில் வந்து படிக்கிறதோ இல்லை வேலைக்கு செய்யறதோ வேலை பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியும் நம் எந்த மொழியியுமே தெரியலை அப்படின்னா அது வந்து கஷ்டம் அவங்க வந்து இங்கே வந்து நம்ம கூட பேசணும் இது இப் ஏதாது கேட்டுகணுன்னா கூட தமிழ் மொழி தெரிஞ்சு தமிழ் நம்மள்கிட்ட அந்த மாதிரி அதுக்கு ஓரளவு நம்மள்கிட்ட நமக்கு புரிகிற மாதிரி பேசினாதான் நம்மளும் அவங்களுக்கு புரியிற மாதிரி பேச முடியும் அதனால வெளி மாநிலங்லேருந்து வரவங்களும் தமிழை கற்றுக்குறாங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மொழி பேசுகிறாங்க நம்ம அளவுக்கு நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க